நான் ஜபா பேசுகிறேங்க ஆ எங்கள் வீட்டில் வந்து லைட் எரியலேங்க எலெக்ட்ரிக்கு ஆ எலெக்ட்ரிக்கு தானே நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து லைட்டு எரியிலங்க மழை காரணத்துனால ஒரு வர்ஷமாக எங்கள் வீட்டில் லைட் எரியாம இருக்குது அதனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து லைட்டு சரி பண்ணனுங்கள் ஒயரிங்கலாம் பண்ணனும் ஆமாம்ங்க வீடு ஃபுல்லாகவே பண்ணனும் பொருள்லாம் உ நீங்கள் கடை வச்சுருக்கீங்கல்ல ஆமாம் ஓம் முருகா எலெக்ட்ரிக்கு ஏஜென்சி இருக்குதுங்க சரிங்க சரிங்க சரிங்க எனக்கு நல்லா பண்ணிக் கொடுங்க சரிங்க சரிங்க கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கு வந்து நல்ல மாதிரியா செஞ்சு கொடுங்க எனக்கு சரிங்க நீங்கள் அப்படிதான் வீட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தானே உங்களுக்கு தெரியும் எங்கே ஒயர் போயிட்டுருக்குது ஆமாம்ங்க சரிங்க சரிங்க ஆமாம்ங்க ஆ சரிங்க சரிங்க வீட்டு அட்ரெஸ் வந்து சரிங்க ஆ சரிங்க சரிங்க ஆ சரிங்க

ஆ நன்றிங்க